தமிழ்மொழி மு எப்படி வளர்ச்சியடைந்துள்ளதுன்னு கேட்கறீங்க இப்போது பார்த்தீங்கன்னா தமிழ்மொழி நிறையா முக்கியத்துவங்கள் நம்ம கவர்மெண்ட் கொடுத்து அனைத்து அரசு நடுநிலைப்பள்ளிகள் மேல்நிலைப்பள்ளிகள் எல்லாத்துலேயும் பார்த்தீங்கன்னா அநேக விதத்தில் தமிழ் வளர்ச்சிக்காக அநேக காரியங்களை பண்ணிக்கிட்டிருக்காங்க பார்த்தீங்கன் சொன்னால் இப்போ திருக்குறள் மேடை நாடகங்கள் அது போன்ற தமிழ் கவிதைக்கு போட்டிகள் கவிதை கட்டுரை போட்டிகள் போன்ற தமிழை வளர்க்கும் விதமாக மாணவர்கள் மத்தியிலியும் அநேக வளர்ச்சிக்கான பணிகளை பண்ணு பண்ணுகிறதை நான் பார்த்ததுண்டு தமிழ் வளர்வதற்காக கவர்மெண்ட் நல்ல ஒரு நிகழ்ச்சிகள் நடத்திக் கொண்டு இருக்கிறார்கள்